எனக்கு வந்து கிராமம் தான் பிடிக்கும் முன்னடி வந்து சுகாதாரம்மா இருக்கிறதுக்கு கிராமத்தில் தான் நல்லா இருக்கலாம் ஆயுலோடும் இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு தண்ணியவே எடுத்துக்குமே ஏரி குளம் குட்டைகள் நிறைய இருக்கு அதுலலாம் நாங்கள் நல்ல போட்டி போட்டுகிட்டு நீச்சல் அடிப்போம் குதிப்போம் எவ்வளவு ஜாலியாக விளையாண்டோம் சின்ன வயசில் அதெல்லாம் முதல் அனுபவம் சிட்டியில வந்து அதெல்லாம் கிடைக்காது காசு கொடுத்தாலும் கிடைக்றது டைம்மை தான் கீப்அப் பண்ணி ஆகணும் தண்ணியை வந்து காசு கொடுத்து தான் சிட்டியில வாழ்ந்தே ஆகணும்கிறது அது உண்மை தான் கிராமத்தில் வந்து குப்பைகளை ஒரு இடத்துல போட்டு வச்சுருவாங்களே தவிர ஒன்றும் பண்ணமாட்டாங்க சிட்டியில வந்து வண்டியில வந்து வாங்கிட்டு போய் நாலு வீதம் அஞ்சு விதமாக தனி தனியாக இலைகள்ளும் சரி பாக்கெட் கவர்களும் சரி பிரிப்பாங்க சிட்டியில அது உண்மை அது நல்ல ஒரு கருத்துன்னு சொல்லலாம் ஆனால் கிராமத்தில் அது மட்டும் தப்பாக தான் செய்வாங்க கிராமத்தில் வந்து வீடுகள்லாம் வந்து கூரை வீடு இத்தலாம் அதிகம் இருக்கும் ஓட்டு வீடும் கூரை வீடுகளும் தான் அதிகம் இருக்கும் ஆனா அக்கம் பக்கத்தில் வந்து நண்பர்கள் உறவுகள் சொந்தக்காரவங்க அக்கம் பக்கம் அக்கா தங்கை அண்ணன் தம்பின்னு உறவுகளை காமிக்ககூடிய கிராமத்தில் தான் டவுனில் வந்து இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது ஏன்னா மாடிவீடும் நாய்களும் தான் அதிகம் உள்ளது சிட்டியில எப்போ பார்த்தாலும் பூட்டியே தான் வச்சுருப்பாங்க காம்போவுண்ட்டு உள்ள தான் மக்களும் வாழ்ந்தாகணும் நாய்களும் வாழ்ந்தாகணும் அது தான் உண்மை இதில் வந்து கிராமத்தில் வந்து பசுமையாக ஏரி குளங்கள் இருக்கிற மாதிரி பச்சை பசுமையாக விவசாயத்தை காப்பாற்றுறாங்க சிட்டியில வந்து கட்டிங்கள் தான் அதிகரிக்கிறதே தவிர ஒன்றும் இல்லை காற்றோட்டதுக்கு சிட்டியில வேலையே இல்லை கிராமத்தில் காத்தோட்டந்தான் மெயினாக அதிகம் கிடைக்கிது சுகாதாரமாகவும் நல்ல காற்றும் கிடைக்கிது சிட்டி வாழ்க்கையில அது கிடைக்காது சிலது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ப வாழ்ந்தாகனும் அவ்வளோ தான் கிராமத்தில் வந்து திருவிழாங்களாம் நிறைய நடக்கும் வருஷத்துக்கு பத்து நாலு நடக்கும் கலைகள் நாட்டுப்புற கலைகள் நாடகங்கள் கதைகள் ராமன் சீதையை பற்றி நிறைய சொல்லுவாங்க கதைகள் தாத்தா பாட்டிலாம் கிராமத்தில் நகரத்தில் வந்து அதெல்லாம் கிடைக்காது வேலை வாய்ப்புகளும் தொழியிற்ச்சாலைகள் தான் அதிக அதிகமாக இருக்கும் இதில் வந்து வாகனங்கள் தான் அதிகரிக்கிது காற்றுக்கு வேலையே இல்லை சிட்டியில மாசுபாடுகள் தான் அதிகம் இருக்கு ஒரு இடத்தப் போய் சார்ந்து போகணும்னாவே டைம் வந்து அரைமண் நேரம் ஒருமண் நேரம்ன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கு ஆனா கிராமத்தில் ஒரு குறுக்குப்பாதையில் போனா கூட கிராமத்தில் சீக்கிரம் போகலாம் சிட்டியில பொருத்தவரைக்கும் போகனுன்னா அரை நாள் பொழுது ஒரு இடத்த போய் சார்ந்து வாழனும் போகணும் ஒரு வேலைக்கே போகணுமன்னாலும் அரை நாள் கடைபிடிச்சாக வேண்டியதாக இருக்கு இதில் ட்ராஃபிக் வேறு காற்றுக்கு வேலையே இல்லை காற்று ரொம்ப கொடுமையானது எல்லாரையாலும் சிட்டியில வாழுறது வெளிச்சங்கள் வந்து அதிகம் கிடைக்காத இது என்ன காற்றோட்டத்துக்கே வேலை இல்லாத இடம் சிட்டி தான் இதில் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் பே